என்னோடய மகன் சகோதரன் எவ்ளவு படிக்க வேண்டும் அப்படின் நான் நினைக்கிறேன்னா நிறைய படிக்கணும் குறைந்த பட்சம் ஒரு இளநிலை படிப்பாவது முடிச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் அப்போ தான் வெளிநாடுக்கு போயின்லாம் வந்து அம் கலந்துரையாட முடியும் அ அப்புறமாக நம்ம நாட்டிலியும் நம்ம வந்து வாழ முடியும் நல்லபடியாக வாழ முடியும் தைரியமாக பேச முடியும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து தைரியமாக நம்ம வந்து முன்னாடி நின்று அதை வந்து சமாளிக்க முடியும் அதனால் தான் ஒரு படிப்பு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இளநிலை படிப்பு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தொழில் சார்ந்த கல்வியாவது என்னோடய மகனோ இல்லை சகோதரனும் முடிச்சிருக்கணும் அப்போ தான் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து வாழ முடியும் ஒரு தொழில் சார்ந்த படிப்பு நம்ம கையில் இருந்துச்சு நம்ம வந்து தெரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வருமானமும் ஈட்ட முடியும் வருமானம் ஈட்டணும்னால் நம்மளோட வாழ்வும் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து அவங்க ஒரு இளநிலை படிப்பு ஒரு தொழில் சார்ந்த படிப்பும் படிக்கணுனு நான் ஆசைப்பறேன்